செடிகளை ஆரோக்கியமாக பார்த்துக்குறது அப்படின்றத்துக்கான ஆலோசனை வந்து நான் யார்கிட்டேயிருந்து கேட்பேன்னா இயற்கை விவசாயிகள்கிட்டேயிருந்துதான் நான் கேட்பேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இலை தழைகள் அப்புறம் வந்து மண்புழு உரங்கள் மாட்டு சாணம் இந்த மாதிரி இயற்கை முறையில் கிடைக்கிற உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும் செயற்கையான உரங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறதே வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கறது அப்படின்னு சொல்லலாம் செயற்கை முறையில் நம்ம பயன்படுத்துகிற உரங்கள் வந்து செடிக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது பிற்காலத்தில் வந்து நமக்கும் அதை சுற்றி இருக்கிற உயிரினங்களையும் வந்து பாதிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் மண்வளத்தை வந்து கெடுக்குது இயற்கை முறையில் நம்ம வந்து உரங்களை பயன்படுத்துகிறதனால செடியும் ஆரோக்கியமாக இருக்கும் சுற்றி இருக்கிற உயிரினங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் செடி வந்து செழிப்பாக வளர்றதனால தான் நமக்கு அதுலேருந்து வாயு வந்து சுவாசிக்கிறதுக்காக நமக்கு அது வந்து கிடைக்குது இதனால் நம்ம வந்து செடியை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இயற்கை முறையில்